ஆமாங்க

சரிங்க ஹேருக்கு ஹேர் கட்டுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரெட் ஆகுங்க அதுக்கு வந்து ஒன் ஃபிஃப்ட்டி டு டூ ஹண்ட்ரட் குள்ளே வருங்க அது ஒவ்வொரு இது இருக்குது அது நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறிங்களோ அந்தமாதிரி மேரேஜ்ஜி எந்த டேட்டுங்கம்மா மேரேஜிக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி வாங்க ம் வாங்க மண்டே இல்லைன்னா சண்டே வாங்க

மெஹந்தி போட்டு விட முடியுங்களா இன்னும் ஒரு ரெண்டு பேர் வருவாங்க அவங்க கிட்டே நான் கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனை பேர்த்துக்கு எத்தனை பேர்த்துக்கு

ப்ரைடலுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக போடணுங்க அதுக்கு வந்து ஒன் ஹேண்டுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகும்

மத்தவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டுன்னால் ஒரு ஃப்ரண்ட்டுன்னால் ஒரு ரெண்டு ஹேண்டுக்கு சேர்த்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆகும் அப்படி பேக்கும் போடணுன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் ஆகும்

கல்யாண பொண்ணு ம் ம் கல்யாண பொண்ணுக்கு மேக்கப்புன்னால் ஃபுல்லாக பண்ணுறதுன்னா ஒரு ட்வெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஆகுங்க ஃபேஷியன்னால் அது மேரேஜிக்கு முந்தாநாள்தான் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் ஃபுல் ஃபேஷியல் போடுறதுக்கு டோட்டலாக நான் சொல்லி நான் உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன்

ம் தேங்க் யூ